இந்திய கல்வி முறை எப்படிப்பட்டதுன்னா எஜிகேஷன் டூ எவ்ரி ஒன் அதாவது மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுலாம் நிறைய ஸ்கூல்ஸஸுல நிறைய காலேஜஸ்ஸில்ல நிறைய கவுர்மண்ட் ஸ்கூல் இல்லை கவுர்மண்ட் காலேஜஸ் இல்லை அப்படி இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் இல்லாமல் இருந்துச்சு அப்படி இருந்த நம்ம கண்ட்ரியை இப்போ நம்ம சென்ட்ரல் கவுர்மெண்ட்டாகட்டும் ஸ்டேட் கவுர்மெண்ட்டாகட்டும் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் எல்லா மெயின் டவுன்லேயும் நிறையா கவுர்மண்ட் ஸ்கூல்ஸ் கட்டி எல்லாம் டிஸ்டிக்லேயும் கவுர்மண்ட் காலேஜஸ் கொண்டு வந்துருக்காங்க ஆலோவர் த இந்தியா அப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க எஜிகேஷன் டூ எவ்ரி ஒன் எல்லாருமே கண்டிப்பாக குறைஞ்சபட்சோம் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும் அண்ட் ஃப்ரீ எஜிகேஷன் கவுர்மண்டை வந்து அந்த கவுர்மண்டை ஸ்கூல்ல வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஃப்ரீ எஜிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஃப்ரீ எஜிகேஷன் படிச்சுக்கிலாம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இட் இஸ் எவ்ரி ஒன் ஃப்ரீ டூ எவ்ரி ஒன் அப்படிங்கற இதில் வந்து எல்லாத்தையும் எஜிகேட் பண்ணணும் நிறைய எக்ஸ் நிறையா சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாலேருந்து நாசாவில் ஒர்க் பண்ணுறாங்க ஃபாரின் கண்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறாங்க இஸ்ரோருக்கு இப்போக்கூட சந்திராயன் வந்து இஸ்ரோக்கு போயிருக்குது அப்படிப்பட்டது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டலான கல்வி கல்வி முறைதான் நம்மளுது பட் அந்த கல்வி முறை முதல்ல இருந்தமாதிரி இப்போ இல்லை இட் வில் பிகம் இட் இட் இட் பிகம் அஸன் ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுச்சி ஒரு சில பக்கங்கள் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லாம் அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு குவாலிட்டியே இல்லாத எஜிகேஷன் ஓகேவா அப்படி கொடுக்கற தான் இப்போ பெரிய பிரச்சின ஸோ முக் இப்போ சில வருடம் சில வருடங்களாக இந்த எஜிகேஷன் நம்ம கல்வி முறை வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சின என்னனென்னா இந்த குவாலிட்டி லெஸ் எஜிகேஷன் இப்போ இப்போவும் எஜிகேஷன் எல்லாத்துக்கும் கிடச்சிட்ருக்கு கம்ப்பாரேடிவ்லி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் முன்னாடி இருந்த ஸ்கூல்ஸை விட காலேஜஸோடு இப்போ அதிகமாகதான் இருக்குது பட் அட் த சேம் டைம் நிறைய பேர் முடித்து வாழ்கிறாங்க முடித்து வரவங்களுக்கு வேலை கிடைக்கிறதில்ல பிகாஸ் தே ஆர் நாட் ஹேவிங் தட் குவாலிட்டிஸ் அந்த குவாலிட்டிஸ் இல்லாதனால் அவங்களுக்கு ஒர்க் கிடைக்கறதில்ல ஸோ அதனால் பின்னாடி வரவங்க அப்படியே அப்படியே ஒரு நிறையா அன் எம்ப்ளாயீஸ் நிறையா ஆகிட்றாங்க ஸோ எஜிகேஷன் சிஸ்டத்து நல்லாதான் இருக்குது பட் அந்த ஸ்டூடண்ஸ்னுடைய மென்டாலிட்டி டூவெர்ட்ஸ் எஜிகேஷன் அது மட்டும் மாறுனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சினைகளும் தீர்வு பெறதுக்கு வாய்ப்பிருக்குது